ஆமாங்க சொல்லுங்க ஆ சொல்லுங்க என்ன போன வாரம்தான் லீவ் எடுத்தீங்க திரும்பவும் இப்போவும் லீவ் கேட்கறீங்க என்ன ரீசனுக்கு அடிக்கடி லீவ் எடுத்துகிட்ருக்கீங்க இப்படி லீவ் எடுத்தால் என்ன பண்ணுறதுங்க ஷோ ரூமெலாம் உங்கள் நம்பி தான் நாங்கள் விடுறோம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஓகேங்க நீங்க உங்களுக்கு அடுத்தது எந்த செக்யூர்ட்டி வருவாங்க வந்துடுவாங்களா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டிங்களா ஓகே மேம் ஓகேங்க எல்லாமே உள்ளே எல்லாம் செக் பண்ணிவிட்டிங்களா கார் ஷோ ரூமில் எல்லாமே நல்லாயிருக்குன் பார்த்துட்டிங்கள்ல டேமேஜு கீமேஜு இருக்குதுங்களா எல்லாம் செக் பண்ணிவிட்டிங்களா நீங்கள் போகிறக்கு முன்னாடி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுங்க அடுத்து வர செக்யூரிட்டிக்கிட்டே நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க என்னென்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது எல்லாமே பண்ணி நீங்கள் சைன் போட்டு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க நீங்கள் ஒரு நல்ல ரீஷன் சொல்கிறனால தான் நாங்கள் லீவு கொடுக்கறக்கு நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் இதையே யூஸ் பண்ணி அடிக்கடி லீவ் போடாதீங்க ஓகேங்க எல்லாம் கரெக்டாக கரெக்டாக பண்ணிவிட்டு போயிடுங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணிக் கொடுத்துட்டு போயிடுங்க உங்கள் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க நான் அடிக்கடி இந்த மாதிரி லீவ் போட்டாலோ லீவு கொடுக்க மாட்டேங்க இப்போ நீங்கள் ரீசன் கரெக்டாக இருக்கிறனால தான் நாங்கள் லீவ் கொடுக்கறோம் என்ன அடுத்த டைம் எல்லாம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னால் லீவ் கொடுக்க முடியாது ஏன்னால் உங்களை வெச்சு தான் நாங்கள் ஷோ ரூம் நடத்திகிட்ருக்கோம் நிறைய பேரை வெச்சு நீங்கள் அடிக்கடி லீவ் போடுறனால லீவெலாம் பண்ண முடியாதுங்க சரிங்களா போய் சரி பண்ணிவிட்டு வந்துடுங்க உடம்ப நல்லா பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே க கான்டெக்ட் பண்ணிணா நாங்கள் எல்லா டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் நான் ஓகேங்க நீங்களே மறக்காமல் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு போயிடுங்க ஓகே தேங்க்ஸ் ஆ தேங்க்